ஹலோ வெல்டிங் ஒர்க்கர்ஸா எங்கள் வீட்டுக்கு கேட் போடணும் உங்கள் கடைக்கு பின்னாடி தான் நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம் ஆ வெல்டிங் வைக்கணும் அயன் கேட் போடுவீங்களா ஆ அயன் கேட் மாதிரி போட்டுக் கொடுங்க என்ன ரேட் வருது

இல்லை நாலாயிரம் ருபாய் ஆகுது சரி ஓகே ஆகட்டும் எப்படி மே இதெலாம் நாங்கள் மெட்டீரியெல்லாம் நாங்களே வாங்கித் தரணுமா நீங்களே வோ பண்ணுறீங்களா

கம்மி பண்ணிக்கலாமா ஆ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டுப் போனால் அமௌண்ட் ஜாஸ்தியாக ஆகுமா ஆமாம் ஆ ஆ ஆ இல்லை இல்லை இப் இல்லை அதுவும்தான் ரெடி பண்ணணும் இல்லை இப்போ இப்போதிக்கி கேட் மட்டும் ரெடி பண்ணீங்கன்னால் கொஞ்சம் பரவாயில்ல ஆமாம் இதுதான் வாட்ஸ்ஆப் நம்பரு ஆ சரிங்க நீங்கள் மாடல் அனுப்புங்க அது என்னா என்ன மாடல்னு சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு லிங்க் பண்ணி அனுப்புகிறேன் ஆ ஓகே இல்லை வேறு எதுவும் இல்லை என்னது ஆ கேஸு கேடெலாம் போடுவீங்களா ஆ சரி எல்லா வெல்டும் உண்டா சரி சரி ஓகே ஓகே ஓகே நீங்கள் மாடலு அனுப்புங்க நாங்கள் அது என்னென்னு சொல்லிட்டு எந்த மாடலுன்னு சொல்லிட்டு நான் அதில் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணி அனுப்புகிறேன் ஆமாம் இதுதான் வாட்ஸ்ஆப் நம்பரு ஆ சரி சரி ஓகே ஓகே சார்